ஆ ஆமாம் சார் சொல்லுங்கள் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் பால் லிட்ரு வந்து ஒரு லிட்டருக்கு கணக்கு வந்து ஐம்பது ரூபாங்க சார் ஆவின் நம்மள்ட்ட வந்து பாலில் எல்லா பால் வகையான பால்லெலாம் இருக்குது நீங்கள் மாட்டுப் பால் வேண்ணா சொல்லுங்கள் இது நம்ம ரெடி பண்ணுற பால் ஓகேங்களா அதுதாங்க சார் நம்ம ரெடி பண்ணுற பால் இந்த பால் டேரெக்டாக டெலிவரி நம்மளே பண்ணுறதுனால எல்லாம் கைக்கு வந்துடுங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெய் வந்து ரெ அது அன்னன்னைக்கி உள்ள ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும் சார் அந்த இதை பொறுத்து ஆ சரிங்க சார் நீங்கள் வந்துட்டு முதல்ல அட்வான்ஸு நீங்கள் இந்த அமௌண்ட்டு இவ்வளோ சரக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னால் அதுக்கு தகுந்தாப்போல கொடுத்துட்டு பாதிக்கு பாதி அமௌண்ட்டு போட்டுக்கோங்க மீதி அமௌண்ட்டு வீக்லி வீக்லி பே பண்ணலாம் ஓகே சார் க வண்டி ரெண்டு ஷிஃப்ட்டாக வரும் சாரு காலைல அஞ்சு மணிக்கு வந்துடும் உங்கள் ஊருக்கு சாய்ங்காலம் ஆறற மணிக்கு ஒரு ட்ரிப்பு வரும் ரெண்டு ட்ரிப் தான் அங்கே நீங்கள் எந்த ஷிஃப்ட்டு தேவைப்படுதோ அந்த ஷிஃப்ட்டு சொன்னால் உங்களுக்கு வந்து பண்ணிக் கொடுத்துரலாம் சார் ஆ எல்லா ஐட்டமும் இருக்குது சார் பன்னீர் பட்டரு அப்புறம் வந்துட்டு நம்ம இது எக்ஸ்ட்ரா ஐட்டோம் இந்த நெய் நெய் எல்லாமே பண்ணிக் கொடுத்துருவோம் சார் நம்ம பண்ணை வந்து திருச்சிக் கிட்ட சார் திருச்சிக் கிட்டக்க தெண்ணூர் தெண்ணூர் பண்ணைன்னு கேட்டீங்கன்னால் சொல்லுவாங்கள் நம்ம பண்ணை என்னான்டு ஆ ஓகே அதுதான் அதுவுமே சொன்னேன்ல இப்போ மொத்தமாக இந்த இவ்வளோ இது வேணும்னு சொன்னீங்கன்னால் அதுக்கு தகுந்தாப்போல நாங்கள் இது பண்ணி தருவோம் ம் ஓகே ஓகே ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்